எங்களிடம் வந்து எல்பிஜி இணைப்பு வந்து இருக்குது எல்பிஜி இணைப்பு வந்து இல்லாமல் இருக்கும் போது அப்படீங்கிற கொஷின் வந்துருக்கு இங்கே வந்து பார்த்தோனா ஃபஸ்ட்லாம் வந்து விறகு கட்டை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ம மழையில் நனையாமல் பாதுகாத்து வச்சு அதுக்கப்புறம் அதை அதை ஃபுல்லாக அடியில் அந்த ஸ்டவில் அடியில் வச்சு பற்ற வச்சு அதுக்கப்புறம் சமையல் செஞ்சு அது ரொம்பவும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் பட் இப்போ வந்து இந்த எல்பிஜி கேஸ் இருக்கறனால ரொம்ப ஈஸியாக வந்து எங்களால் வந்து இந்த மழை இந்த மழை வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை நாங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு நாங்கள் வச்சுக்குவோம் எது வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த எல்பிஜி அப்படிங்கிற இணைப்பை வந்து நாங்கள் மாற்றிக்குவோம் அதனால விறகு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அது எல்லா இடத்துலயும் கிடைக்காது கிராமத்து சைட்லனு பார்த்தோனா விறகு வந்து நிறையா கிடைக்கும் பட் அதை எடுத்துகிட்டு வந்து பாதுகாத்து வச்சு அதை வந்து பற்ற வச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமானா ஒரு விஷயம் தான் வந்து அது விறகுல சமைக்கிறது பட் இந்த எல்பிஜி கேஸ் இருக்கறனால இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குது நாங்கள் வந்து எப்படி வேணுணாலும் வந்து ஈஸியாக சமைச்சி சமைச்சிக்கிற ஒரு சூழல் வந்து இருக்குது